எங்கள் வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட்டு விநாயகரை கும்பிடுவோங்க எந்த காரியமும் விநாயகரை கும்பிட்டுதான் ஆரம்பிக்குவோங்க அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிடுவோங்க மஞ்சள் குங்குமம் இனிப்பு அதெலாம் வச்சுதான் ஒரு சுப நிகழ்ச்சி தொடங்குவோங்க எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னால் நான் வெளியில் போகும்போது இந்த கணவனை இழந்த கைம்பெண்கள் வந்து பார்க்கணுன்றது ஏன்னால் அதை பார்த்தாதான் ஒரு அதிர்ஷ்டம் நமக்குன்னு அவங்க எதிரே வந்தாங்கன்னால் ரொம்ப இன்றைக்கி போகிற வேலை முடியும்னுட்டு நான் நினைச்சிக்குவேன் ஏன்னால் எனக்கு தெரிஞ்சவங்க பாட்டி எங்கள் அம்மாவெல்லாம் அந்த மாதிரிதான் அதனாலே அவங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கக் கூடாது நம்ப வீட்டு விசேஷத்தில் நம்ப முன்னிருத்தணும் அப்டின்னு சொல்லி நினைக்குவேன் அதேமாதிரி வெளிலையும் நானும் சகுனம் அது பார்க்குவேன்